இலவம் பஞ்சு மரம் எங்கள் தெருவில் ஒரு மரம் இருக்குது அதில் வந்து கிளிகள் வந்து உக்காந்துட்டு அதை கொத்தி கொத்தி பஞ்செல்லாம் பறக்க விட்டு எங்கள் தெருவே ஒரே பஞ்சாக இருக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்கும் அடுத்தது மாமரம் ரெண்டு இருந்துச்சு எங்கள் வீட்டில் அதில் வந்து கிளி கொத்தி கொத்தி பழதெல்லாம் சாப்பிட்றத பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் கொத்தி கொத்தி அதுக கீழே போடும் பாதி பழதெல்லாம் போடும் அதெல்லாம் பொறுக்கி சின்ன பிள்ளையில் நாங்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு வெட்டியெலாம் சாப்பிட்டு சாப்பிட்ருக்கோம் அதெலாம் அந்த காலத்துலெலாம் இருந்துச்சி இப்போ தான் மரமே இல்லாம போயிடுச்சு மரங்கொத்தி பறவையெல்லாம் இங்கெல்லாம் பார்க்க முடியாது வெளியூர் எங்கேயாச்சும் போகும் போது பஸ்ஸில் ஏதாச்சும் ட்ரெயினில் போகும் போது மரத்தில் உக்காந்து பார்த்தா தான் அது மாதிரி பார்த்துருக்கோம்